தமிழ்நாட்டுனுடைய முக்கியமான பண்டிகை அப்பிடின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்தில் பாதியில் பதினாலாந்தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று அப்பிடின்னு சொல்வாங்க அப்போ பெண்கள்லாம் என்ன பண்ணுவோம் வீட்டு வாசலில் கோலம் போட்டு ரங்கோலிலாம் போட்டு குளிச்சுட்டு கோவில் போய்ட்டு புது துணியிலாம் அணிஞ்சுட்டு வர்றதே ஒரு ரொம்பவும் சந்தோஷமான ஒன்றா இருக்கும் இந்த முக்கியமானது தமிழ் புத்தாண்டில் என்ன பண்ணுவோம்னா மாம்பழம் வெல்லம் வேப்பம்பூ இது எல்லாம் சேர்த்து ஒரு இனிப்பு மற்றும் புளிப்பு இனிப்பு புளிப்பு ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு உணவை தயாரிப்போம் அந்த உணவுக்கு பேர் வந்து மாங்காய் பச்சடி ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கப்பறம் நம்ம முக்கியமான பண்டிகைன்னு பார்த்தோம்னா பொங்கல் இது தமிழ்நாட்டுனுடைய அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்வாங்க ரொம்ப ஆர்வமாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு நாள் கொண்டாடுவாங்க பொங்கல் மற்ற பண்டிகைலாம்னு பார்த்தோம்னா ஒரு நாளில் முடியும் ஆனால் பொங்கல் மட்டும் அஞ்சு நாள் வரைக்கும் நல்லா கொண்டாடுவோம் பொங்கலுக்கு மொதல் நாள் பார்த்தோம்னா போகி பண்டிகை பழைசெல்லாம் போட்டு எரிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது தான் சூரிய கடவுளுக்கான பண்டிகை பொங்கல் வைப்பாங்க இனிப்பு பொங்கல் இதில் ரொம்பவும் பொங்கல் அப்பிடின்னாலே ரொம்பவும் மக்கள் அதிகமாக ஆசைப்பட்றது என்னனு பார்த்தோம்னா கரும்பு ஸோ எல்லார் வீட்லேயுமே கரும்பு இருக்கும் போகி பொங்கல் தொடங்கின ஒடனே நாலு நாள் இந்த திருவிழா ஆனது ஆரம்மிக்கும் மக்கள் வந்து இந்த தை மாசம் அறுவடை பண்ணுற இந்த பொங்கலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அறுவடை திருநாள் சொல்வாங்க அப்போது அந்த அறுவடை பண்ணுறத்துக்கு எது தேவை நமக்கு மழை தேவை இல்லையா அந்த மழைய கொடுக்கக்கூடிய கடவுள் எதுன்னு பார்த்தோம்னா இந்திரன் அந்த இந்திரனுக்காக நம்ம அவர வழிபட்டு அவருக்கு நன்றி கூறதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம் இது பொங்கல் பண்டிகையுடைய ரெண்டாவது நாளில் வருது அதுக்கப்பறம் சூரிய பொங்கல் முடிஞ்சக்கப்புறமேலு மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் பார்த்தோம்னா ரொம்பவும் சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா அந்த மாடு பிடியிலாம் வந்து செய்வாங்க மஞ்சள் நீராட்டு அதெல்லாம் செய்வாங்க இளைஞர்களுடைய முக்கியமான வீரமாக ஒரு காட்டக்கூடிய ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா இந்த மாட்டுப்பொங்கல் தான் காணும் பிடி பெண்கள் மற்றும் இளம்பெண்கள்லாம் காணும் பிடி அப்பிடின்ற ஒரு சடங்கு வந்து தன்னுடைய சகோதரர் ஒரு நல்லா இருக்கணும் அப்பிடின்றதுக்காக பிராத்தனை செய்வாங்க ஜனவரி பதினாலாந்தேதி தொடங்குற இந்த பண்டிகை ஒரு நாலு நாள் கண்டினி கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா கொண்டாடிட்டுருப்பாங்க மக்கள் ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயிசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பொங்கல்னா ரொம்பவும் இஷ்டமா இருக்கும் அதுக்கப்பறம் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்டிகை விழான்னு பார்த்தோம்னா தைப்பூசம் இந்த தைப்பூசம் யாருக்குன்னு பார்த்தோம்னா முருக பகவானுக்கு தமிழ் மாசத்துல தை மாசத்தில் பௌர்ணமியில் தான் இந்த பண்டிகை தொடங்கும் சிவன் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக இருக்கிற அவருடைய ரெண்டாவது பையன் சிவனுடைய பார்வதி ரெண்டாவது பையன் தான் வந்து முருகன் சுப்ரமணியம் அவருடைய பிறந்தநாளை தான் கொண்டாடுறது தான் இந்த தைப்பூசம் அப்பிடின்னுவாங்க அவருக்கு நிறையா பேர் இருக்குது முருகன் கார்த்திகேயன் குகன் அப்பிடின்னு நிறைய பேர் இருக்குது ஸோ எல்லா மக்களும் வந்து நம்பக்கூடிய ஒரு கடவுள் எதுன்னு பார்த்தோம்னா அது முருகன் தான் அவருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஏழு நாள் ஏழு நாள் வந்து விரதம் இருந்து காவடி எடுத்து அவரை போய் பார்ப்பாங்க அதாவது மக்கள் அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க இல்லை முருகனை நடந்தே போய் அவரோட கோவில்ல வீட்டுலேருந்து நடந்தே போய் கால்நடையாக போய் முருகன் கோவில்ல போய் இருப்பாங்க வழியில் யாராச்சும் கொடுக்கறத வந்து சாப்ட்டுக்கிட்டே வந்து அப்படியே போய்ட்டே இருப்பாங்க எங்கேயுமே தங்கமாட்டாங்க ரொம்பவும் சிறப்பான ஒன்றா இருக்கும் அந்த தைப்பூசம் பண்டிகை அதாவது இந்த ரொம்ப கூர்மையான பொருள்லாம் வெச்சு அலகு குத்திக்கிறது அக்னி எல்லாம் நெருப்பு கையில் வெச்சுட்டு அக்னி சட்டிலாம் வெச்சுட்டு போகிறது அந்த மாதிரி வந்து கடவுள் உடைய இருக்கிற நம்பிக்கையை வெளிக்காட்டக்கூடிய ஒன்றா தான் வந்து இந்த தைப்பூசம் இருக்கும் அப்றம் முக்கியமான ஒரு பண்டிகை எதுன்னு பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் இது வந்து தீபத்துனுடைய திருநாள் அப்பிடின்னு சொல்லலாம் எல்லார் வீட்டிலுமே வந்து தீபம் ஏற்றுவாங்க எப்படி அந்த தீபம் ஏத்துனோம்னா ஒரு வெளிச்சம் கிடைக்குதோ அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் அப்பிடின்றதுக்காக ஏற்படுத்தப்படுது இந்த கார்த்திகை தீபத்தை வந்து திருவண்ணாமலை தீபம் அப்பிடின்னும் சொல்வாங்க மலை உச்சியில் வந்து இந்த தீபத்தை ஏற்றுவாங்க எதிர்மறை எண்ணங்களை ஒழிச்சிட்டு வாழ்க்கையில் அமைதி செழிப்பை கொடுக்கக்கூடிய வீட்டில் இருக்க இருளை ஒழிக்கக்கூடிய ஒரு விழாவாக வந்து இந்த விழா வந்து கொண்டாடப்படுது அப்றம் திருவையாறு ரொம்பவும் அதிகமாக மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விழா எதுன்னு பார்த்தோம்னா திருவையாறு இது தியாகராஜருக்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடியதுக்காக இது இந்த விழாவை கொண்டாடிட்டுருக்காங்க இதில் பார்த்தோம்னா உலகத்தில் இருக்க எல்லோருமே வந்து இசையில் ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்க எல்லோருமே வந்து எல்லாம் ஒரே இடத்துல சங்கமித்து அந்த புகழ்பெற்ற இசை ஆடறான தியாகராஜ பெருமாள் அவருக்கு வந்து என்ன பாட்டுலாம் பாடுவாங்க தஞ்சாவூரில் உள்ள திருவையாறு அப்பிடின்னு இடத்துல ஒவ்வொரு வருஷமும் திருவையாறு திருவிழா வந்து நடக்குது இது அந்த மாதிரி பாட்டெல்லாம் தவிர பூஜை மத சடங்குகள் இது எல்லாம் இதில் முக்கியமான சிறப்பம்சமாக இருக்குது நிறைய கர்நாடக இசை பாரம்பரியமான இசைகள் எல்லாம் வந்து இதில் வந்து கொண்டாடப்படுறாங்க நம்ம மதத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்னாக இருக்குது நம்ம கலாச்சாரத்தையும் இது வந்து வெளிப்படுத்துது இது வெளிநாடுகளில் கூட ரொம்பவும் அதிகமாக மக்களால் பேசப்படுது என்னென்னு பாத்தோம்னா நாட்டியாஞ்சலி இது யாருக்காக அப்பிடின்னா நட்ராஜ பெருமாள் சிவனுக்காக சிவனுடைய சிலையே பார்த்தீங்கன்னா ஒரு காலை தூக்கி வெச்சுட்டு ஆடுற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து அப்போ நடனத்தில் அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்பிடின்றதுனாலையும் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்புடின்றதுக்காகவும் இதை கொண்டு வர்றோம் இந்த மாதிரி நல்ல நாட்டியாஞ்சலி விழா வந்து இப்போல்லாம் அதிகமாக சென்னை திருநள்ளாறு தஞ்சாவூர் திருவான்னை கோவில் திருச்சியில் இருக்குது நாகப்பட்டினம் கும்பகோணம் இந்த இடத்துலலாம் அதிகமான இடங்கள் எல்லாம் இந்த நாட்டியாஞ்சலி திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க இந்த மாதிரி நிறைய மகா மகம் மகா மகம் என்பது தமிழ்நாட்டில் கும்பகோணம் அப்பிடின்னு இடத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒன்று இதலாம் மகா மகத்தில் பார்த்தோம்னா அதில் நம்ம குளிக்கும்போது நம்முடைய பாவங்கள்லாம் போகும் சிறப்பாக இருக்கும் அப்பிடின்றத கொண்டு வரக்கூடிய இதாக இது இருக்குது அப்றம் சித்திரை திருவிழா சித்திர மாசம் நம்ம சித்தர்களுக்கெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து சிவனுடைய ஒன்றா ஒரு அம்சமாக தான் சித்தர் இருக்கார் அந்த சிவனை வழிபடுறதும் சித்தரை வழிபடுறதும் ஒன்று அது மாதிரி சித்திரை திருவிழா சுந்தரேஷ்வரர் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும் அதை பார்த்து அந்த சித்தரை வழிபடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று அப்றம் விளையாட்டு அப்றம் பாத்தோம்னா ஜல்லிக்கட்டு நம்முடைய பாரம்பரியமான ஒன்று காளையிட காளையை அடக்கக்கூடிய ஒரு திருவிழா இது நம்ம கலாச்சாரத்தையும் விளையாட்டையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த பொங்கல் பண்டிகையை எப்படி சிறப்பாக மக்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி ஈடுபடுறாங்களோ அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டும் ரொம்ப விரும்பி ஈடுபடுறாங்க ஒரு தடவ ஜல்லிக்கட்டே வேணாம்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நம்முடைய பூமியை வேணும் அப்பிடின்றதுக்காக போராடி இந்த இதை கொண்டு வந்தோம் ஸோ அந்தளவுக்கு நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய விளையாட்டை வந்து ஊக்குவிக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு வந்து இருக்குது தமிழ் விவசாயி உடைய உணர்வை கவுரவிக்கற வழியில் இந்த ஜல்லிக்கட்டானது இருக்குது நிறையா இளைஞர்கள் வீரம் காளை அடக்கணும் அப்பிடின்றவுங்க எல்லோருமே இதில் வந்து கலந்துக்குவாங்க இதில் கலந்துக்கிட்டு காளையை அடக்குறவுங்களுக்கு வந்து நிறைய பரிசு பொருட்களும் வழங்கப்படும் ஸோ அது அது மாதிரி ஒன்று இன்னொன்று நல்ல ஒரு விழாக்கள் எதுன்னு பார்த்தோம்னா நவராத்திரி நவராத்திரின்றது பாத்தோம்னா ஒம்போது நாள் நடக்கக்கூடிய ஒன்று இதுவும் நம்ம தமிழ்நாட்டுனுடைய முக்கியமான கலாச்சாரத்தோடைய ஒரு விழாவாக இருக்குது முப்பெருந்தேவிகள் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி இவங்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு முப்பெரும் விழாவாக வந்து இந்த நவராத்திரி வந்து இருக்குது இந்தியா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மெய்னாக பொதுவாக இந்த நவராத்திரி வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்க இது வந்து நிறைய பொம்மைகள்லாம் வெச்சு படிக்கட்டில் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்வாங்க அந்த மாதிரி அஞ்சு படிக்கட்டு ஒம்போது படிக்கட்டு ஏழு படிக்கட்டுன்னு ஒவ்வொரு ஐதீகம் இருக்குது படிக்கட்டில் ஃபுல்லாக வெறும் பொம்மைகள் மட்டும் தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம என்னென்ன சொல்லலாம் பொம்மைகள் திருவிழா அப்பிடின்னும் சொல்வாங்க துர்காதேவி வந்து அந்த அரக்கனை சண்டையிட்டு அதை திரும்பவும் கொண்டு வந்தது மாதிரியான சிலைகள் கல்யாண ஊர்வலம் கல்யாணம் மேளம் பொண்ணு மாப்பிள்ளை அந்த மாதிரியான பொம்மைகள் ராமாயணத்து கதை அடங்கிய பொம்மைகள் கதை சொல்லக்கூடிய பொம்மைகள் மகாபாரதத்துனுடைய கதையில் சொல்லக்கூடிய பொம்மைகள் எல்லா கடவுளுடைய பொம்மைகள் ஆடு மாடு இந்த மாதிரியான பொம்மைகள் மகிஷா மகிஷாஷ்வரன் அந்த மாதிரியான பொம்மைகள் தீங்கின் மீது நம் நன்மை எப்படி தீமையை ஒழிச்சுட்டு நன்மைகள் வரும் அப்பிடின்றத எடுத்து காம்மிக்கிறத்துக்கான பொம்மைகள் இது எல்லாம் வந்து இந்த நவராத்திரி அப்பிடின்ற விழாவில் பல விதமான பொம்மைகள் காரு வண்டி இந்த பொம்மை தான் வைக்கணும் இந்த பொம்மை தான் வைக்கக்கூடாது அப்பிடின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை பலவிதமான பொம்மைகளை வெச்சு பொம்மைகள் திருவிழாவாகவே இது வந்து வெச்சுருப்பாங்க அப்றம் முக்கியமான ஒரு பண்டிகை எதுன்னு பாத்தோம்னா காளிதேவி குலசேகர பட்டணத்துல தசரா திருவிழா அப்பிடின்னு கொண்டாடுறது இந்த குலேசகர பட்டணத்துல தசரா திருவிழா அப்படின்றது காளிதேவிக்காக முக்கியமாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று காளிதேவி எப்படி மத்தவங்கள வந்து அழித்து ஞாயத்தை நிலை நாட்டினாங்களோ அதே மாதிரி நம்மட்ட இருக்க கெட்ட குணத்தை அழித்து ஞாயத்தை நிலைநாட்றதுக்காக நம்முடைய கலாச்சாரத்தை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒன்றா வந்து இந்த இருக்குது அப்றம் இன்னொரு முக்கியமான ஒன்று இப்போ கொண்டாடப்படக்கூடிய கொண்டாடிட்டுருக்க ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒன்று திருநங்கைகள் திருநங்கைகள் முன்னலாம் திருநங்கைகள்னாலே யோசிப்பாங்க ஆனால் இப்போல்லாம் திருநங்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு கூத்தா ஆண்டவர் அப்பிடின்ற மாதிரி ஒரு கோயிலிருக்கு அங்கே அவங்க வந்து இந்த மாதிரியான விழாக்களை வந்து கொண்டாடுவாங்க மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க எல்லோராலும் விரும்பி கும்பிடக்கூடிய முக்கியமான ஒரு பண்டிகை எதுன்னு பாத்தோன்னா தீபாவளி தீபங்கள் ஒளி மட்டும் தான் மின்னும் அதான் தீபாவளி பண்டிகை தமிழ்நாட்டில் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒன்று நரகாசுரனை வந்து கொன்ற நன்னாள் நரகாசுரன் அப்பின்ற அரக்கன கிருஷ்ணர் அப்பிடின்றவரு கொன்ற நாளை தான் நம்ம தீபாவளி தீப ஒளி அதை தான் தீபாவளி அப்பிடின்னு மாறி வந்துடுச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுஞ்சி எண்ணெய் தேய்ச்சி குளித்து புது துணியெல்லாம் போட்டு கோவிலுக்கு போய் பாட்டாசு எல்லாம் வெடித்து இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்ட ஒடனே நமக்கு தீபாவளி ஆனது அழகாக வந்துடும் தமிழ்நாட்டில் திருவிழா அப்பிடின்றது சாதாரண ஒன்று கிடையாது நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாம் வழி வழியாக கொண்டு வர்றதை நம்ப இப்போது பின்பற்றிட்டுருக்கோம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் இந்த விழா பண்டிகை இது எல்லாம் விளையாட்டு இது எல்லாம் முக்கிய பங்கு வந்து வகித்திருக்கு